பைக்கிங் சமூகத்தில் வந்து இப்போ எல்லோரும் ஒன்றிணைகிறதுக்கு என்ன ஒரு இது இருக்குதுனு பார்த்திங்கனா சோசியல் மீடியா தான் ஏன்னா சோசியல் மீடியா பரவலாக எல்லோருமே எல்லோருமே யூஸ் பண்ணுறோம் அது ஏன்னு பார்த்திங்கனா வந்து ஒரு விஷயத்த சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சோசியல் மீடியா யூஸ் ஆகுது அதில் வந்து குரூப்ஸ் வெச்சி இந்தமாதிரி நம்ம ரைடர் போகிறோம் ஒரு சார்ட் ட்ரிப்போ லாங் ட்ரிப்போ அங்கே தூரமாக போகலாம் எல்லோரும் ஒன்னாக போகலாம் அப்படினு பேசி வெச்சி இது முன் பின் அறிமுகம் இல்லாதவங்க அந்தமாதிரி பேசி வெச்சி ஒன்றா போகலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா வந்து நான் தனியாகப் போகிறது எப்போ விரும்புவேனா நான் சோகமாக இருக்கும்போதுதான் தனியாக ரைடு போகிறத விரும்புவேன் ஏன்னா வந்து அப்போ தான் நம்ம எதா யோசிச்சுட்டு இருப்போம் அந்த ஃபிரெஷ் ஏர் வாங்கும்போது நம்ம கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவோம் மற்றப்படி குரூப்பாக ரைடு போகும்போது நம்ம வந்து நாலு பேரை புதுசாக பார்ப்போம் நல்லா புரிஞ்சுக்க முடியும் மற்ற இடமெல்லாம் வந்து நம்ம புதுசாக போகும்போது ஒரு புது அனுபவத்தைத் தரும் நம்ம